ஆ எனக்கு பைக் பயணங்கள் பிடிக்கும் அது வந்து இப்போது என்னால் போக முடியாது முன்னாடி எனக்கொரு முப்பது வயது இருக்கும்போது நான் பைக்கில் பயணம் பண்ணியிருக்கேன் அப்போது வந்து இப்போ இருக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய பைக்கு அப்படிலாம் கிடையாது இந்த சிசி அப்படின்னு சொல்கிறதும் அப்போலாம் ரொம்ப கம்மி தான் அதனால் அப்போது வந்து பைக்கில் வந்து ரொம்ப தூரம் அப்படிலாம் போக முடியாது நாங்கள் பஸ்ஸில் போவோம் அப்படி இல்லைனா கார் காரு அந்த மாதிரி தான் போவோம் அந்த மாதிரி என் நண்பர் ஒரு தடவ வந்து என்னை ஊட்டிக்கு கூட்டிட்டு போனார் ஊட்டி அந்த குன்னூர் மலைப்பிரதேசங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போனார் நல்லா இருந்துச்சு அது நான் என்னுடைய சக நண்பர்கள் எல்லோரும் அந்த டூருக்கு போயிருந்தோம் அங்கே வந்து எல்லாம் படத்துலலாம் சொல்கிற மாதிரி ஊட்டி ஆப்பிள் அதெல்லாம் போய் நாங்கள் பார்த்தோம் நாங்கள் நான் அப்போ தான் மொதல் தடவ ஊட்டிக்கு போகிறேன் குளிரு நல்ல குளிர் ஆனால் ஊட்டியில் வந்து நாங்கள் வந்து ஒரு இடத்துல குன்னூருகிட்டே ஒரு இடத்துல வந்து தங்கியிருந்தோம் ஆனால் ஊட்டி அந்த மலைப்பிரதேசங்களில் ஒரு இடத்துலக்கூட வந்து மின் விசிறி குளிர் சாதனங்கள் அதுமாதிரி எதுவுமே இல்லை குளிர்சாதனப் பொருட்கள் எதுவுமே அங்கே கிடையாது ஏனால் அந்த இடமே ரொம்ப சில்லுனு இருந்தது எல்லோரும் ஸ்வெட்டர் போட்டுகிட்டு தான் வெளிலையே வர மாதிரி இருந்துச்சு ஆனால் நாங்கள் இருந்தது குன்னூருங்கிறதுனால் எங்களுக்கு அந்த அளவுக்கு குளிர் தாக்கம் ஏற்படலை இரவு தங்கிட்டு காலையில் வந்து நாங்கள் குன்னூரை விட இன்னும் மேலே போனோம் மேலே போகிறப்போ ஒரு ஒரு தடவ மேலே போகிறப்பையும் எங்களுக்கு இன்னும் குளிர் அதிகமாக இருந்துச்சு நாங்கள் போன டைம் வந்து சரியில்லாத டைமு ஏனால் அப்போது இங்கே வந்து ஒரு மழை பேய்ஞ்சிட்ருந்துச்சி அதனால் அங்கே இன்னும் குளிராக இருந்துச்சு நாங்கள் அதை சமாளிக்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரொம்ப இடையில இடையில டீயெலாம் குடித்து வெந்நீரெலாம் கையில் ஊற்றி அந்தளவுக்கு குளிர் தாங்க முடியல நாங்கள் கையில் வந்து கவசமெலாம் போட்டிருந்தோம் அப்படி இருந்தும் எங்களால் அந்த குளிரை தாங்க முடியல ரொம்ப அளவுக்கு அதிகமான குளிர் அது அதை தவிர்க்க அடிக்கடி டீ அந்த மாதிரிலாம் குடித்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து அங்கே தேயிலை தேயிலை தோட்டங்கள் அதெல்லாம் நிறையா இருந்துச்சு எஸ்டேட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அங்கே வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு பதினோரு வகையான காஃபி கொடுத்தாங்க பதினோரு வகையான காஃபிகள் கொடுத்தாங்க இலை அங்கேயே காஃபி இலைலாம் பறிக்கப்பட்டு அதை எப்படி இதாக காஃபி இதாக மாற்றுறாங்க டீயெல்லாம் எப்படி இலைய பறித்து மாற்றுறாங்களோ அதே மாரியே காஃபி வந்து கொட்டைகள் எடுத்து அதை வறுத்து எப்படி காஃபியாக செய்கிறார்கள் அதெல்லாம் வந்து நாங்கள் நேரில் போய் பார்த்தோம் இப்போ இருக்கிற அளவுக்கு அப்போது டெக்னாலஜி மிஷின்ஸெலாம் கிடையாது அவங்க ஒரு இதில் வறுத்த மாதிரி தான் ஒரு ஸ் ஒரு பெரிய இதில் சட்டியில் வறுத்த மாதிரி வறுத்து அதுக்கப்புறம் அதை பவுடர் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து எடுத்து கொடுத்தாங்க அந்த காஃபி குடிக்கும்போது அது ஒரு மாதிரி புத்துணர்வாக இருந்துச்சு அந்த காஃபி எஸ்டேட் அப்புறம் அங்கே இருக்கிற அந்த வீடு கட்டுமானங்கள் மலையில் எப்படி கட்டியிருக்காங்க நீர்வீழ்ச்சி அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்க்கறத்துக்கு நல்லா இருந்துச்சு அது ஒரு மறக்க முடியாத அனுபவம் அதுக்கப்புறம் இன்னும் என் நண்பர்கள் வந்து நாங்கள் ரொம்ப போகணும் விரும்பின இடம் வந்து நாங்கள் ரொம்ப விரும்பின போகணும் போகணும் அப்படின்னு விரும்பின இடம் வந்து பிளாக் தண்டர் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டோம் எங்களால் வந்து போக முடியலை ஏன்னா அன்றைக்கி ரொம்ப நேரமாகிடுச்சி அதுக்கப்புறம் எங்களால் அந்த பக்கம் போகவே முடியல அந்த அன்றைக்கி என் நண்பர்களோடு போனது தான் அதுக்கப்புறம் அந்த பக்கம் எங்களால் சுத்தமாக போகவே முடியல இருந்தாலும் அது இன்னும் எங்கள் எல்லோரோட மனதுலேயும் ஒரு ஒரு இன்னும் நீங்காத ஒரு ஆசையாகவே இருக்குது பிளாக் தண்டர் போகணுன்னு எனக்கு பரிந்துரை செய்யப்பட்ட இடம் பார்த்திங்கனா அது வெளி வெளியில் தான் சொல்லியிருக்காங்க என் பையன் அடிக்கடி ஸ்விஸர்லேண்ட் போய்விட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டிருக்கான் பட் ஸ்விஸர்லேண்ட் போகிறதுலாம் வந்து ஸ்விஸர்லேண்டில் இன்னும் குளிர் அதிகமாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதனால ஸ்விஸர்லேண்ட் போகிறதில் இந்த மா அடுத்த மாதம் சொல்லியிருக்கான் சென்று வாருங்கள்னு அடுத்த மாதம் என்னன்னு தான் பார்க்கணும்